நான் வரை வரைந்த ஓவியத்தை ஸ் அதாவதுங்க எனக்கு சாய்பாபான்னால் ரொம்ப பிடிக்கிறனால நான் அவரோடய ஓவியத்தை வந்து நான் அவரோடய அப்படியே வரையலாம்னு கொஞ்சம் ஆசைப்பட்டங்க அதில் வந்து எனக்கு வந்து முக்கியமாக இருந்தது வந்து அதாவது அவரோடய மூஞ்சியில் முக முகங்கள் கண்கள் இதையெல்லாம் வந்து கரெட்டாக நான் வரைஞ்சேன் அமைச்சிருந்தனுங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி அமைக்கிற சூழ்நிலை எனக்கு கிடைக்கல அவரோடய மூஞ்சி மட்டும் எனக்கு வந்து என் கண்ணுக்குள்ளாரயே முகம் கண்ணுக்குள்ளாரேயே இருக்கிறனால அதை மட்டும் நான் ஒரு அழகா வரைஞ்சேனுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓவியத்தில் வந்து கொஞ்சம் எப்போதாவது நான் நினைப்பேன் இந்தமாதிரி பாபாவை ஓவியமாக வரையலாமா ரெண்டாவது கிருஷ்ணன் வரையலாமா விநாயகர் வரையலாமா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிப்பேங்க யோசித்து அது வந்து கொஞ்சம் தாமதமாக தான் எனக்கு தோணுதுங்க ஏன்னெனு பார்த்தீங்கன்னா எனக்கு தாமதமாகிறக்கு வந்துங்க அவ்வளோவா அதாவது என்னோடய பாபாவோடய மூஞ் முகம் பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி உட்காந்திருக்கிறாரு என் கண்ணுக்குள்ளார எப்படி நிக் இருக்கிறங்கிறப்போ அப்போது நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்போ கொஞ்சம் பாபாவோடு மட்டும் நான் கொஞ்சம் ஓவியமாக வரைஞ்சு பார்த்தேனுங்க அதுவுமே எனக்கு கொஞ்சம் தாமதமாக தான் உணர்ந்தேனுங்க ஏன்னால் நான் வந்து அவ்வளோவா நம்ம வந்து ஓவியம் வரைகிற அளவுக்கெல்லாம் நம்மனால தெரியலைங்க ஆனால் எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்கிறதுன்னு வந்தனால் கொஞ்சம் பாபாவோடய முகம் மட்டும் கொஞ்சம் நான் ஓவியமாக வரைஞ்சேனுங்க அது பரவாயில்ல இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் அது ஒரு மகிழ்ச்சியாக தாங்க இருக்கிறது நான் கிருஷ்ணன் விநாயகர் எல்லாம் வந்துங்க ஓவியமாக வரைகிறப்ப கொஞ்சம் தாமதமாச்சுங்க தாமதமாக இருந்தாலும் நம்ம வரையணும்னு எனக்கு வந்து ஒரு எனக்குள்ளார ஒரு பக்குவம் இருந்ததுங்க ஆனால் எனக்கு அந்த ரெண்டு கிருஷ்ணன் படமும் விநாயகர் படம் வரைகிறக்கு எனக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சுங்க அதனால் நான் வரைய முடியலைங்க